வீடியோ கேம்களை பற்றி எனக்கு நிறையவே தெரியும் ஏன்னால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பல வகையான வீடியோ கேம்களெலாம் நான் வெளாண்ட்டிருக்கேன் அதுமட்டுல்லாமல் நான் வந்து வீட்லிருந்து தெரியாமல் காசு எடுத்துகிட்டு போயி கேம் சென்டரில் போய் உட்கார்ந்து விளையாண்ட காலங்களெலாம் இருக்குது அந்த அந்த நான் வந்து ஒரு வீடியோ கேம்களுக்கு சின்ன வயதில் வந்து ஒரு அடிமையாகவே இருந்தேன் ஏன்னால் அப்போ அந்த உள்ள காலகட்டத்தில் வந்து வீடியோ கேம்ங்கிறது ஒரு பெரிசா பேசினாங்க அது வந்து எல்லோருக்குமே சிறியவர்களேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே ஒரு பொழுதுபோக்காக இருந்திச்சு அதனாலே வீடியோ கேம்கள் வந்து விளையாடாத ஆட்களே இருக்க முடியாது நானும் அந்த வீடியோ கேம் விளையாடுறவரில் ஒருத்தன் நான் வந்து என்னென்ன வீடியோ கேம் விளாண்டுருக்கேன்னா பெயின்னு ஒரு கேம் இருக்கும் அதுக்கப்புறம் கான்ட்ரான்னு ஒரு கேம் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரின்ஸ் ஆஃப் பெர்சியா ஃபுட்பால் கேம் ஸ்மேக்டவுன் இந்த மாதிரியான பலவகையான கேமெலாம் நான் வெளாண்ட்டுருக்கேன் நான் வெளாடும் போது நான் தனியாக வெளாட மாட்டேன் எப்போயுமே தனியாக வெளையாண்டா கொஞ்சம் போராக இருக்கும் போர் அடிக்கிற மாட்டம் இருக்கும் அதனால நான் எங்கள் அண்ணா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லோருமே நாங்கள் போய் கேம் விளாடுவோம் கேம் அங்கே வெளாடும் போதே அங்கேயே தின்பண்டங்கள் அதெல்லாம் அங்க அந்த கடைலயே விற்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஜூஸு அப்பப்போ வந்து நாரத்தம் பழம்ன்னு ஒரு பழம் இருக்கும் அதை வந்து நறுக்கி கொடுப்பாங்க அது மாங்காய் மாங்காயெல்லாம் ஒவ்வொரு பீஸாக போட்டு கொடுப்பாங்க ஐஸ் வாட்டர் குளிர் அப்புறம் என்ன குளிர்பானங்கள் இந்த மாதிரியான நிறைய வகையான தின்பண்டங்களும் அந்த கடைலையே விற்பாங்க விலையும் அப்போல்லாம் நாங்கள் போயி கேம் வெளாடும் போது உள்ள விலையெல்லாம் அரை மணி நேரத்துக்கு பத்து ரூபாய் அந்த மாதிரியான காசு தான் இருக்கும் அப்போ வந்து பத்து ரூபாங்கிறதே பெரிய ஒரு பணமாக இருந்திச்சு இப்போ வந்து பத்து ரூபாய் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பாக்கெட் மனியே அவர்களுக்கு டெய்லியும் நூறு ரூபாய் கொடுக்கற காலங்களெலாம் ஆயிடுச்சு ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்போது உள்ள காலகட்டங்களில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா தான் கொடுத்தாங்க அதே சமயத்தில் வந்து நாங்கள் வந்து சில நேரத்தில் வந்து காசெல்லாம் தெரியாமல் எடுத்துட்டு போய் நாங்கள் கேம் வெளாண்ட காலங்களெலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வேறு யாரும் பண்ணக்கூடாது அது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம் நான் வந்து பெரியவனா ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் உணர்ந்தேன் ஆனால் அது எல்லோரும் பண்ணுற ஒரு செயல்தான் அந்த அந்தந்த வயசில் அதுக்கப்புறம் நம்பளாவே அதெல்லாம் மாற்றிக்கிவோம் அதே சமயம் நாங்கள் வந்து வீடியோ கேமெலாம் எனக்கு வெளாடுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா அது வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கா நாங்கள் கருதுவோம் அதே சமயத்தில் அதில் ஒரு மெமரி கார்டுன்னு ஒன்று இருக்கும் நாங்கள் வந்து முடிக்க முடிக்க அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கு தனியாக காசு வாங்குவாங்க ஒரு கேம்மை எடுத்தம்னால் அதை வந்து நாங்கள் விளாண்டுகிட்டே இருப்போம் முடிச்சுருவோம் அந்த கேம்மை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அது மாட்ட காலங்களெலாம் இருந்திச்சு எனக்கு வந்து அந்த அந்த காலங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ உள்ள பசங்கள் யாரும் அந்த வீடியோ கேம்மே விளையாடுவது இல்லை எல்லாம் ஃபோனில் உள்ள கேம்ஸ் தான் விளாடுறாங்க அந்த மாட்டம் கேமெலாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் பொழுதுபோக்காக இருக்கும் நண்பர்களோடு போய் விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே எல்லோருமே வெளியே பார்த்துக்குவோம் அப்போல்லாம் ஃபோன் டச் ஃபோன் கூட இல்லை ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லை பட்டன் ஃபோன் தான் இருந்திச்சு நாங்கள் வந்து வெளியே போயி இந்த கேம்காண்டி கூட்டமாக இருக்கும் அப்போ அங்கே வெயிட் பண்ணி நாங்கள் அங்கே காத்திருந்து விளாடுவோம் இந்த மாதிரியான நிறைய நிறைய நிகழ்வுகள் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு இது எல்லாமே நான் நெனச்சு பார்க்கம் போது எனக்கு ஒரு சமயம் என்ன அறியாமலே நானே சிரிப்பேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திச்சு அதே அதேமாதிரியாக இப்போ வந்து அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை அதனால எனக்கும் அதை பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் எல்லோரும் ஃபோன்லையே வெளாடுறாங்க இப்போ எல்லோருமே அதுல்லாமல் வீட்லையே வாங்கி வெளாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு நம்ப வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கோம் இப்போ முன்னாடில்லாம் பத்து ரூபாயே பெரிய காசாக இருந்திச்சு நாங்கள் அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை போய் கொண்டு போய் கேம் வெளாடுவோம் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி தான் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சம் இதுதான் என்னோடய கருத்து